ஹலோ வணக்கம் ஐயா என்னங்க இது தண்ணி வரவே மாட்டேங்குது என்ன டேங்க்கெல்லாம் ஒன்றும் தண்ணி ரொம்ப சிரமமாக இருக்குது ஓகே இல்லை இல்லை இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குது ஒன்றுமே செய்ய முடியலிங்களே இன்றைக்கி ம் ஆமாங்க ஆமாங்க இருந்தாலும் மூணு மூணு நாலு நாளாகவே வரல்லைங்க அதனால் தான் ரொம்ப சிரமமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப சிரமங்க ம் சரிங்க கொஞ்சம் விடாமுயற்சி எடுங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி அனுப்புங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புங்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி